நாங்கள்லாம் ஒன்னாக சேர்ந்து மாலை போட்டுக்கிட்டு மேல்மருவத்தூருக்கு போவோம் எல்லாம் குழுக்களா சேர்ந்து டூர் போவோம் டூர் போய் அவர் வந்து எல்லாம் எல்லாத்தையும் வாங்க சொல்வாரு நல்லா கையெடுத்து கும்பிடுவாரு மதிப்புக்குரிய அவர் மேல்மருவத்தூர் குருக்கள் கும்பிடுவாங்க இப்போ தற்சமயத்தில் அவர் இறந்துட்டாரு இறந்த பிறகு அவரே சமாதி கட்டிக்கிட்டாங்க அவர் வந்து நாங்கள் மாலை போட்டுக்கிட்டு போனால் அவரை வணங்கிட்டு நாங்கள் சாமியை கும்பிட்டு வருவோம் ஒரு குழுக்கள் சேர்ந்து பக்கத்து பக்கத்தில் போய் இந்த மேல்மருவத்தூரை வணங்கிட்டு பக்கத்திலருக்குற கோவில்லாம் போய் வணங்கிட்டு நாங்கள் வருவோம் நல்லா சந்தோஷமா போவோம் நல்லா இருந்தவர் இப்போ திடீர்னு ஆகிட்டாரு எங்களுக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குது அவர் பார்த்தா அங்கே போனால் அந்த நெனைப்பு தான் வருது அந்த கோவிலுக்கு போனால் அவர் நெனைப்பு தான் வருது நல்லா எல்லாத்தையும் நல்லா நல்லா கவனிச்சுக்குவாரு நல்லா சாப்பாடு போடுவார் ஆஸ்பிட்டலு உடம்பு சரியாதவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் அவங்கவுங்களும் இப்போ ஆள் வைச்சு நல்லா பாக்கிறாங்க நல்லா நல்லா சிறப்பாக பாக்கிறாங்க யாரும் அந்த கோவிலுக்கு போனவங்க யாரும் வந்து கெட்டது சொன்னதில்லை எல்லாம் நல்லாயிருக்குது நல்லாயிருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நல்லா க்ளீனாக பாப்பார் மருத்துவ உடம்பு சரியாதவங்களுக்கு மாத்திர கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டுட்டு எங்களை வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த தொந்தரவும் நான் கொடுக்கமாட்டேன் நல்லா சொல்வாரு நல்ல மனுசன் கடவுளோடு சேர்ந்துட்டாங்க போனால் அவங்களையும் பார்ப்போம் அவர் சமாதியை தொட்டு வணங்கிட்டு சாமியை கும்பிட்டு நாங்கள் வந்துடுவோம் இதேமாரி அடுத்த வருடமும் நான் அவங்களை பார்க்க போகணும் அப்படின்னு நாங்கள் பத்துப்பேர் சேர்ந்து எல்லாம் பேசிக்கிட்டுருப்போம் இவர் வந்து நல்லா நல்லாருக்கணும்னு சொல்லி நாங்கள் கும்பிட்டோம் கடவுளோடு சேர்ந்துக்கிட்டாரு நல்ல மனுசன் மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் அம்மா சக்தியுள்ள அம்மா யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது